மொபைல் ஃபோன் ஒன் வீக் நல்லா தாங்க யூஸ் பண்ணிட்டுருந்தேன் ஒன் வீக்கு அப்புறம் பேட்டரி பேக்கப் சுத்தமாக நீக்கவே இல்லை காலையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் பண்ணி சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போனால் மதியானத்துக்குள்ளே காலியாயிருது திரும்பவும் மதியம் சார்ஜு போட வேண்டியதாக இருக்கு எகைன் ஈவினிங் கா காலியாயிருது இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒருக்கா சார்ஜு போட்டுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி ஹீட்டு ரொம்ப அதிகமாக ஹீட் வருது கேமரா கிளாரிட்டியும் சரி இல்லை இப்போ ரொம்ப ரொம்ப கேமரா கிளாரிட்டி மங்களாகவே போய்ட்டுருக்கு சவுண்ட் சிஸ்டம் அதே மாதிரி தான் இருக்கு எதாவது சாங்ஸ் கேட்டாலோ சவுண்டு திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குது ஹேங்கிங் ஆகுது நிறையா ஹேங்கிங் பிரச்சனை வருது கால் பண்ணா கால் சடன்னாக போறதில்லை யாருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு தான் அடுத்தவங்களுக்கு கால் போகுது கால் வர்றத ரிஸீவ் பண்ணுறதும் அதே மாதிரி தான் கால் ரிஸீவ் பண்ண முடியல குய்க்காக அட்டன்ட் பண்ண முடியல அட்டன்ட் பண்ணால் ஒரு அஞ்சு செகண்டுக்கு அப்புறம் கால் அட்டன்ட் ஆகுது வீடியோ பஃப்பரிங் வீடியோ கிளாரிட்டியும் சரி இல்லை ரொம்ப வீடியோ கிளாரிட்டி மங்கலாயிட்டே போய்ட்டே இருக்கு ஹெட்செட்டு ப்ராப்பராக எதுவுமே ஒர்க் ஆகறதில்லை இப்போ ஹெட்செட் போட்டோம் அப்படின்னா இப்போ ஒயர்டு ஹெட்செட்டாக இருந்தாலுமே சரி அதற்கப்பறம் ப்ளூட்டூத் ஹெட்செட்டாக இருந்தாலும் சரி எந்த ஹெட்செட் போட்டாலுமே திடீர் திடீர்னு கட்டாயிருது எகைன் திரும்ப திரும்ப ஹெட்செட்டை போட்டுகிட்டு ஒர்க் ப பாட்டு கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு